இப்போ வந்து டெக்னாலஜி வந்து இப்போ டிராக்டர் தான் எனக்கு பிடிச்சது இப்போ வந்து டிராக்டர் பிடிச்சது அப்படின்னால் அன்றைக்கு வந்து கவளைகள் ஓட்டுவோம் மாடு வச்சு பசுமாடு வைச்சி நாங்கள் கவளை ஓட்டுவோம் கிணத்துலந்து தண்ணிர் எடுப்போம் அந்த மாடு வந்து ஒரு மாடு போகும் ஒரு மாடு படுத்துக்கும் அதனால் வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கால டெக்கனாலஜியில் வந்து எங்களுக்கு டிராக்டர் வந்து பிடிச்சது டிராக்டர் வந்து எல்லாமே வந்து நவீன முறையில் உழவு போடுது இப்போ வந்து சுவிச்சு போட்டால் தண்ணிர் மோட்டார் எடுக்குது அன்றைக்கு அப்படி இல்லை கவளையிலிருந்து மாற ரப்பரு கட்டி அந்த ரப்பருல தான் வந்து நாங்கள் தண்ணிர் எடுப்போம் எங்களுக்கு வந்து இப்போ பிடிச்சது வந்து டிராக்டர் அந்த காலத்தில் வந்து மாடுகள் வந்து உதவுச்சு இப்ப வந்து டிராக்டர் எனக்கு ரொம்ப புடிக்கும்